ஹலோ சொல்லுங்கண்ணா நான் செல்வி தாண்ணா பேசுகிறேன் ஓ பரவாயில்லிங்களாண்ணா முதுகு வலி பரவாயில்லிங்களாண்ணா ஆ ஆமாங்கண்ணா சொன்னாங்கண்ணா அண்ணி சொன்னாங்க முதுகு வலின்னு சொல்கிறாரு அண்ணன் சரி உங்கிட்ட ஏதாவது ஆலோசனை கேக்கணுன்னு சொன்னாங்க அண்ணி சரிங்கண்ணா ஆ ஆ பரவாயில்லிங்கண்ணா நான் சொல்கிறதுலாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேண்ணா டாக்டர்ட்டே போகிறத விட இதெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்னு நான் நெனைக்கிறேங்கண்ணா அதனால் நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் இதை அண்ணிக்கிட்டே சொல்லி செஞ்சு பாருங்கண்ணா இது வந்து எ செங்கலை நல்லா சூடு பண்ணிடணுண்ண சூடு பண்ணி அது மேலே எருக்கம் இலைய வெச்சி அந்த எருக்கம் இலைய எடுத்து முதுகுத் தண்டில் நல்லா முதுகில் நல்லா அழுத்தி அழுத்தி விட சொல்லுங்கண்ணா அப்படியும் முடியலியா இல்லைன்னா சுட நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் எருக்கம் இலைய போட்டு அந்த தண்ணியை வ துணியை வெச்சி ஒத்தடம் கொடுக்க சொல்லுங்கண்ணா இல்லைன்னா ஹாட்பேக்கில் ஒத்தடம் கொடுக்க சொல்லுங்கள் இது வலி நிவாரணிலாம் இப்போ நிறையா இருக்குங்கண்ணா அதை தடவிட்டு கூட இந்த சுடு தண்ணியால் ஹாட்பேக்கை வெச்சி அப்டியே ஒத்தடம் கொடுக்க சொல்லுங்கண்ணா அண்ணியை ஒத்தடம் கொடுக்க சொல்லுங்கண்ணா நம்மளே கொடுத்துக்க முடியாது அண்ணியை கொடுக்க சொல்லுங்கண்ணா அப்படியும் உங்களுக்கு இன்னும் ஒரு வலியும் அப்படி இருக்குதுன்னா நீங்கள் வந்து தம்பி ஃப்ரெண்டு டாக்டரா இருக்காருங்கண்ணா அவர்ட்ட சொல்லிக் கூட நான் வந்து ஒரு ஊசி போட சொல்றேங்கண்ணா அந்த ஊசி போட்டால் ஒரு ஆறு மாதத்துக்கு முதுகு வலி இல்லாமல் இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா அதேமாதிரி வெயிட்டு தூக்காதிங்கண்ணா அதிகமாக வெயிட்டு தூக்காதிங்க எதுவும் மு முதுகுத் தண்டுக்கு ரொம்ப வேலை கொடுக்காம பாத்துக்கோங்கண்ணா வலி நிவாரணியும் போட்டுக்கோங்கண்ணா உள்ளார மாத்திர எதுவும் போட்டுக்காதிங்கண்ணா அது வந்து சிறுநீரகத்தை பாதிக்கும்ன்னு எல்லாம் பயமுறுத்துறாங்கண்ணா ஆமாம் வெளியில் தடவுகிற மருந்து எதாக இருந்தாலும் தடவிக்கோங்கண்ணா உள்ளார மாத்திரன்னு எதுவும் போட்டுக்காதிங்கண்ணா சரிங்கண்ணா நான் அண்ணிக்கிட்டேயும் சொல்கிறேன் அண்ணிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் அதே மாதிரி செஞ்சிக்கோங்கண்ணா நீங்களும் மருந்து மாத்திர அதலாம் எதுவும் பயன்படுத்தாதிங்கண்ணா நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுப் பாருங்கண்ணா என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் அவங்க கொஞ்சம் பரவாயில்லை முதல்ல விட இப்போ நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கண்ணா அதனால் தாங்கண்ணா உங்களுக்கும் சொல்கிறேன் நான் சரிங்கண்ணா வச்சிட்டுங்களாண்ணா